பொதுவாக நம்ம ஒரு சேவிங்ஸாக வைக்கும் போது பிஎஃப் பணம் அதாவது நம்ம சேலரிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை மட்டும் ஒரு அகௌண்ட்டில் அதாவது கம்பெனிகளுக்கான உகந்த சேலரி போடுற அகௌண்ட்டில் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பேஸிக்காக இருக்கும் அதாவது ஒரு சில நிறுவனங்களில் எப்படி இருக்கும்னா கம்பெனி வந்து என்ன அகௌண்ட் கொடுத்தாலும் ஏற்றுப்பாங்க ஆனால் ஒரு சில நிறுவனங்களில் வந்து இந்த அகௌண்ட்டில் இந்த பேங்க்கில் தான் நீங்கள் வைக்கணும் அப்படின்கிறது கட்டாயமாக்கப்படுகிறது மற்ற விஷயங்கள் காட்டிலும் ஒரு திட்டமிட்டு கண்டிப்பாக நம்ம கிட்டே தான் போட வைக்கணும்கிற மாதிரி ஒரு வங்கி இது இருக்கும் அப்புறம் அந்த மாதிரி பாலிசி ஐட்டங்கள் இன்சூரன்ஸ் அந்த மாதிரியான ஐட்டங்கள் இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் நமக்கு நல்லதாகவும் படுது ஒரு சில விஷயங்கள் வந்து கெட்டதாகவும் இருக்குது அதாவது அவங்களோட கம்மி வங்கி நிறுவனங்கள் வந்து முன்னேறும் வகையாக நம்மளை வந்து வலுக்கட்டாயமாக போடுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போது வங்கி மற்றும் காப்பீடு திட்டங்கள் பண்ணிக் கொண்டுதான் இருக்குது ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் பெரிய ஒரு ஆக்ஸிடண்ட்டாக இருக்கட்டும் இல்லை உள் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறது வங்கி அண்டு காப்பீடு தான் அதுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற கடனாளிகளாக எல்லாத்தையுமே தீர்க்க முடியும் வங்கியிலையும் அப்புறம் வந்து காப்பீடு திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஸோ அவங்க கொஞ்சம் ப்ளான் பண்ணி அந்த மாதிரி கண்டிப்பாக ப்ரெஷர் பண்ணாமல் நமக்காக இண்ட்ரெஸ்ட் வந்து போடுற மாதிரி இருந்தால் அது சட்டவிரோதமாக நம்மளை துன்புறுத்தாமல் கடன் கொடுக்குற மாதிரியும் கொடுத்து வாங்கி வசூல் வலிக்கிற மாதிரியும் வசூலிக்கிற வங்கிகளும் உண்டு ஒவ்வொரு வங்கிகளிலும் பொறுத்து மாறக்கூடியதாகவும் இருக்குது ஒரு சில வங்கிகளில் நல்லதாகவும் இந்த மாதிரி இருக்குது வங்கியை பொறுத்து வேறுபாடு அடையும் என என்னுடைய கருத்து ஆனால் வங்கி மற்றும் காப்பீடு ரெண்டுமே நன்மைக்கு தான் அதுவும் நான் சொல்லிப்பேன்